இப்போது மெய்னாக வந்து திருப்பூர் அப்படினு சொல்லி எடுத்துட்டாலே நிறைய கல்ச்சுரல் பீப்புல்ஸ் வந்து இருக்காங்க அப்டிங்கிறப்ப திருப்பூரில் வந்து நிறைய வந்து ஃபேமஸாயிருக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு பாரம்பரிய சவுத் இண்டியன் டிஷ்ஷான ஒய்ட் ரைஸ் அதாவது வந்து ஃபுல் மீல்ஸ் சாதம் அதுக்கப்பறம் வந்து பிரியாணி சாதம் அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா வந்துட்டு என்ன சொல்கிறது சைனீஸ் ஜாப்னீஸ் பாபிக்யூ இது அது எல்லாம் வந்து ஃபேமஸ் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஏரியா சொல்லி அந்த இடத்துல வந்து என்னன்னலாம் வந்து ஃபேமஸாக நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லி சொல்றேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ராக்கியாபாளையம் முத்தனம்பாளையம் அந்தமாதிரி நல்லூர் டவுன் ஏரியா காங்கேயம் ரோட் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆத்தன்டிக் பரோட்டா செட்டிநாடு கறி வந்து வேறு லெவல் ஃபேமஸாக நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாருக்கும் அதேபோல் நம்மளோட சி டி சி கார்னர் அதுக்கப்பறம் பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டோனா சிக்கன் பிரியாணி அடித்துக்கவே முடியாது முஸ்லீம் வீதினு சொல்லிட்டு ஒன்றிருக்கு அந்த சிடிசிலேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிரியாணி ஷாப்ஸ் தான் வேறு லெவலில் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் அது சாப்புட்றதுக்கலாம் வேறு லெவல்லருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படினா இப்போ வந்து என்ன சொல்கிறது களி வகைகள் அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா இந்த எப்படி சொல்கிறது அந்த நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாரிலாம் கேள்வி பட்டுருப்பிங்களா இது எல்லாம் வந்துட்டு பாரம்பரியமாக கிடைக்கிறதும் இருக்கும் முனியாண்டி விலாஸ் அப்டிங்கிறத வந்து பாத்தோம்னா பாரம்பரியமாக வந்து நான்வெஜ் ரெசிப்பீஸ் எல்லாம் வேறு லெவல்லருக்கும் இந்தமாதிரி வந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக வீட்லேயே சமைச்சி விக்கிறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க ஏன்னா வந்து கம்பெனிக்கு போகிற பீப்புல்ஸ்லாம் நிறைய சாப்புட்றதுக்கு அவங்ககிட்ட நம்ம சாப்பிட்றப்ப பாரம்பரிய முறையில் எப்படி சாப்பாடல்லாம் இருக்குமோ அந்தமாதிரி நம்மளுக்கு வந்து சமைச்சி கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பால் புட்டு அதெல்லாம் வந்து அதிகமாக விற்கும் அதல்லாம் வந்து ரொம்ப ஆத்தன்டிக்காக பாரம்பரியமாக வந்து செஞ்சு விற்பாங்க இதுதான் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மெய்னாக வந்து என்னனா இந்த ஸ்பெசிஃபிக் உணவுதான் இங்கே இருக்கும் அப்படினு நம்ம சொல்லவே முடியாது எல்லா வகையான உணவும் எல்லா ஏரியாலேயுமே ஓரளவுக்கு மிக்ஸாகி எல்லா எடத்துலேயுமே எல்லாமே பாரம்பரியமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம திருப்பூரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி